மோஸ்ட்லி வில்லேஜ் பீப்பிள்ஸுக்கு வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு பஸ் வசதியோ இல்லை எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவுமே இருக்காது ஆனால் இப்போது வந்து ஓகே இப்போது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸெஸ்ஸும் நிறைய இருக்குது பட் வந்து இப்போது வந்து மகளிருக்கு வந்து ஃப்ரீயாக பஸ் அனோன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் பஸ் எந்த டவுன் பஸ்சில் நீங்கள் போனாலும் ஃப்ரீ தான் லேடிஸ்க்கு மட்டும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது லேடிஸ் பஸ் ஃப்ரீகிறது வந்து அது வந்து கவர்மெண்ட்டோட சஜஷன் தான் யாரும் லேடிஸ் போய்விட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க இது இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்கன்னு யாரும் கேட்கல ஆனால் இதே நாங்கள் வந்து பஸ்சில் போகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பஸ்சில் ஏறாதிங்க அந்த பஸ்சில் போங்க இது கூட்டமாக இருக்குது அது கூட்டமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் யார் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தது எனக்கெலாம் வர கோவத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேறு மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்றாங்க கன்ரெக்டரோ சரி டிரைவரோ சரி பேச பொண்ணுங்க நின்றுட்டு இருந்தாலே பஸ்ஸு டவுன் பஸ்சில் இப்பெலாம் நிறுத்துகிறதே கிடையாது ஏன்னால் எல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் எல்லாேருக்குமே வந்து டவுன் பஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால இவங்களுக்கெல்லாம் ஏன் நிறுத்துணும் காசா கொடுக்குறாங்க ஏதாவது கொடுக்குறாங்களா ஒன்றுமே கிடையாது இவங்களுக்காக எதுக்கு வந்து நம்ம ப்ரேக்கை வேறு அழுத்தி நிறுத்தி இவங்கள வேறு ஏற்றிட்டு போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பொண்ணுங்களை வந்து சீப்பாக பார்க்க ஆரமிச்சுட்டாங்க ஏதோ நாங்கள்தான் வந்து கேட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி இந்த இன்னும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கே இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு புரிய வைக்கணும் இது வந்து அவங்களா கேட்டு வாங்கினது கிடையாது கவர்மெண்ட் தானாக கொடுத்தது அப்படின்ற மாதிரி புரிய வைக்கணும் அப்படி இல்லை இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறவங்களுக்கு வந்து ஏதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி பண்ணணும் இதுதான் வந்து இது இது எடுத்தாலே போதும் அவங்க வந்து அந்த பொண்ணுங்களை வந்து பெருசாக எந்த ஒரு கேள்வி குறிக்கும் ஆளாக்க மாட்டாங்க